எனக்கு நேரமும் பொருளும் குறைவாக இருக்கிற நேரத்தில் குழந்தைங்க பசிக்குதுன்னு சொல்லும் போது திடீர்னு தோசை மாவு வீட்டில் இருந்திச்சுனாக்கா அந்த மாவை எடுத்து தோசை ஊற்றி இல்லை சக்கரை ஏதாச்சுனு வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அது மாரி கொடுத்துடுவேன் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஒரு தக்காளி தொக்கு வைக்கலாம் வெங்காயம் தக்காளி டக்குன்னு கட் பண்ணி ஒரு மொளகா தூள் போட்டு ஒரு தக்காளி தொக்கு வச்சு தோசை ஊற்றி கொடுத்துடுவேன் அப்படி கொஞ்சம் நேரம் இருக்குது கொஞ்சம் நேரம் இருக்குது அப்படின்னும் போது உப்மா பண்ணி கொடுப்பேன் அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு பசி நேரத்தையும் மிச்சப்படுத்தும் பசி எடுக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்லி வேதனப்படாத அளவுக்கு எனக்கும் நேரம் வந்து குறைவான நேரத்தில் அது செய்து கொடுக்க முடியும்